விளையாட்டு பசங்கள் விளையாட்ல வந்து கபடி வெளையா கபடி கொக்கோ ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் கல் எறிதல் குண்டு குண்டு எறிதல் ஊசியில் நூல் கோர்க்கு கோப்பு கோர்க்குதல் சைக்கிள் பந்தயம் சாக்கு பந்தயம் இதெல்லாம் பசங்கள் வந்து விளையாட்றது விருப்பமானது அப்புறம் குண்டு குண்டு அடிக்கிறது ஊக்கை விட்டு அடிக்கிறது கப் கொக்கோ நீளம் தாண்டுதல் பாரி அடிக்கிறது ஜல்லி விளையாட்டு இதெல்லாம் விரும்பி விளையாடுவாங்க அதிகம் விளாட்றது வந்து தமிழ்நாட்டுக்கு பெ மகிழ்ச்சியாக ரொம்ப பெருமையானது என்னென்னா ம விளையாட்ற விளையாட்டு அதிகம் கபடி கபடி தான் நாங்கள் வெ பசங்கள் விரும்பி விளையாட்றது விளையாடுறதுன்னா நம்ம ஊருக்கு நம்ப நாட்டுக்கு நம்ம மகிழ்ச்சியை பெருமையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விளையாடுவாங்க பசங்கள் அதிகம் விரும்பி விளாட்றது கபடி கபடியில் வந்து கை உடையும் கால் உடையும் உயிருக்கு கூட ஆபத்தாகலாம் அப்போயும் மீறி விளாட்றாங்கன்னா நம்ம உயிர் போனாலும் நம்ம ஊருக்கு ஒரு பெருமை வரணும் நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமை வரணும் அப்படின்னு சொல்லி விளாடுவாங்க பசங்கள் விளாடும் போது பசி இந்த துணிமணி இதெல்லாம் எதிர்பார்க்காம விளையாடுவாங்க நான் எங்கள் தமிழ்நாட்டுக்கு மகிழ்ச்சியானது என்னான்னு மகிழ்ச்சியாக விளாட்றா கபடி சந்தோஷம் நம்ம நாட்டுக்கு பெருமை வாங்கித்தருவோம் அப்படின்னு சொல்லி கபடி விளாட்றது விளாடம் போது எங்கன்னா போஸ்ட்டு அடிச்சு எதுனா கொடுத்தா கூட இந்தங்கப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்து இங்கே விளாட்றாங்கப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் பசங்கள் ரொம்பவும் விளாட்றது நீச்சல் நீச்சல் போட்டியில் விளாடுவாங்க விளாட்றது நீளந்தாண்டுதல் ஸ்க்பிங்கு இதெல்லாம் விளாடுவாங்க பசங்கள் நல்லா சந்தோசமாக விளாடுவாங்க அதிகம் வந்து கிரிக்கெட்டு இதெல்லாம் விளாடுவாங்க அதிகம் விளாட்றது கபடி தான் கபடி தான் விளையாடுவாங்க